இப்போ தமிழ் மொழியோட தனிச்சிறப்புகள் பற்றி நம்ம பேசணுன்னா நம்ம நிறைய பேசலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மொழின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தோன்றின கருத்துக்களை நம்ப வந்து நம்பளுக்கு தோன்றின கருத்துக்களை நம்ப பிறருக்கு உணர்த்துறதுக்காக மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கருவி தான் வந்து மொழி இது வந்து முத முதல்ல ஆதி மனுஷனாக இருக்கும்போது மொழின்றதை பிறருக்கு எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செய்கைகள் மூலமாகவோ ஒலி ஓவியம் இது மூலமாக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிவிக்க வந்து முயற்சி பண்ணாங்க அது வந்து காலப்போக்கில் வளர்ந்து முன்னேற்ற மடஞ்சி தான் வந்து மொழியாக வந்து நம்பளுக்கு மாறிடுச்சு மனுஷ மனித இனம் வந்து வாழ்ந்த இட அமைப்பு அதோட இயற்கை அமைப்பு வேறுபட்ட ஒலி முயற்சி இது எல்லாமே ஒன்னாக சேர்ந்துதான் நம்பளுக்கு மொழின்ற ஒன்று வந்து உருவாகுச்சு அது வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்களோட மொழியை வந்து தகவமைச்சு கொண்டுக்குறாங்க இப்போ மொழிகளை வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் இந்தியாவில் பேசப்படுற மொழிகள் பார்த்தோன்னா மொத்தம் ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு இப்போ வந்து நம்ப தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பளோடைய தமிழ் மொழி வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப பழமை வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிருக்காங்க தொல்காப்பியர் வந்து மொழியை பற்றி நிறையா வந்து பேசிருக்காங்க நம்பளோடைய மொழியை பற்றி பேசுனோன்னா இப்போ பேசறது ரொம்ப எளிமையான மொழியாக தமிழ் மொழியாக இருந்தாலும் அதை வந்து இலக்கண ரீதியாக நம்ப கற்றுக்கம்பொழுது அது வந்து மற்ற மொழிகளை விட தமிழ்மொழி வந்து கடினத்தன்மை உடையதாகதான் இருக்குது நம்ப இப்போ பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழியோட முழுமையான உருவம் கிடையாது தமிழ் மொழியோட முழுமையான உருவன்னு பார்த்தோன்னா அது வந்து இலக்கண முறைப்படி பேசணுன்னா மற்ற எல்லா மொழிகளை விட அது தான் வந்து ரொம்ப கடினத்தன்மை உடையதாக இருக்கும் அதனால் தான் வந்து ந உலகத்தில் முதல் முதல்ல எல்லா மொழியை விட முதல்ல தோன்றின மொழி தமிழ் மொழின்னு சொல்லிருக்காங்க அதனால் தான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றி மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி நம்பளுக்கு சொல்லிருக்காங்க அதனால் எல்லா மொழிக்கும் முன்னாடி தோன்றினது தமிழ் மொழி தான்